விவசாயிகள் விவசாயிகள் பொறுத்தவரை நம்ம கடவுள்னே சொல்லலாம் பயிரூட்டும் கடவுள்கள் அவங்க நிறையா பயிரிட்டுதான் நம்மளுக்கு சாப்பாடு தானியங்கள் நிறைய விஷயம் அவங்க மூலமாகதான் நம்மளுக்கு கிடைக்கிது மார்க்கெட்டில் அவங்க நிறைய கடன் வாங்கிறாங்க லைக்கு ஃபார்மர் லோன் அந்த மாதிரி எடுத்து தான் நமக்காக கஷ்டப்பட்டு கடன் வாங்கி பண்ணுறாங்க வெள்ளம் அப்புறம் வறட்சி இயற்கை வளத்தால் அவங்களோட நிறைய நிலங்கள் பாதிக்கப்படுது அது நம்ம எதுவும் பண்ண முடியாது அது இயற்கையோட வழி அதெல்லாம் பார்க்க முடியாமல் தான் கடன் வாங்கினது பற்றாதுனு இயற்கை வளமும் அது பாதிக்கிறதுனால் அவங்க மன உளைச்சல் ஆகி தற்கொலை பண்ணுற அளவுக்கு வந்திருது இப்போதைக்கி அந்த நிலைம அப்படி வளர்ந்துருக்கு அதுக்காக அரசாங்கத்திலேருந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுத்தால் நல்லாயிருக்கும் லைக்கு இதை தடுக்கிறதுக்கான ஏதாச்சும் ஒரு வழி பண்ணிணா நல்லாயிருக்கும் விவசாயிகள் தான் நம்ம நாட்டோட வேர்கள்